ஹலோ ஓலாங்களா ஆ எனக்கொரு ஆட்டோ புக் பண்ணணும் நாளைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு டிஎன் பாளையத்துலேருந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு எனக்கொரு அஞ்சு மணிக்கு வேணும் ஆ புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ட்ரைவரு சீக்கிரமாக வந்துடுவாரா காலையில் ஏன்னா அஞ்சு மணிக்குத் தேவைப்படுதில்லையா சரி ஓகேங்க ஓகேங்க ஸோ பேமெண்ட் நான் ஆன்லைனில் கொடுத்தட்றேங்க ஓகேங்க